ஹலோ ஆ ஆமாங்க நீங்கள் காய்கறியா ஆ ஆ சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ஆ ஆமாங்க இங்கே எல்லாம் நல்லாயிருக்குங்க ஆ காய்கறி எல்லாம் ஃபிரெஷ்ஷாக இருக்கும் பொருள் எல்லாம் புது பொருள்தான் ஸ்டாக் நாங்கள் எகெயின் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்

ஓகேங்க இப்போது ம் என்னென்ன பொருள் வேணும் பொருள் லிஸ்ட் சொல்ல முடியுமா ஆ ஓகேங்க

ஆ மளிகை ஜாமானில் வேறு ஏதாவது தர்றீங்களா ஆ ஆ ஆ ஓகேங்க ஆ ஆமாங்க இது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் இதுலேயே அனுப்பி விட்லாம் டோல் டெலிவரி பண்ணுவோம் பட் காசு வந்து நீங்கள் பே பண்ற மாதிரி இருக்கும் டெலிவெரிக்கு ம் ஓகேங்க ஆ ஆ ஓகேங்க கொஞ்சம் மணி கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்ங்க ஆ அது நீங்கள் பொருள் லிஸ்ட் அனுப்பினா அதை பொறுத்துதான் இருக்கும்

ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஜிபேலேயே அனுப்பிடுறீங்களா ஆ ஆமாங்க இதேதான் ஜிபே நம்பர் ஓகேங்க ஆ ஓகேங்க தேங்க்யூ